இப்போ சுற்றுசூழல் பிரச்சனைன்னு பார்த்தா நிலம் மாசுபடுது நீர் மாசுபடுது இந்த ப்ளாஸ்டிக்னாலையே வந்து நிறையா ஏரிக் குளங்கள் எல்லாம் மாசடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு பிரச்சனை அதனால பிரச்சனைகள் வருது ஏன்னா இப்போ வந்து தண்ணீர் லான் கொளத்தில் வந்து போய் அடைச்சிக்கிது அதே வந்து ஆற்று நீர்லாம் வீட்டுக்கு வர வரமுடியாத அளவு பைப் வழியாக வர முடியாத அளவு ஆகுது ப்ளாஸ்டிக்கலாம் போடுறன போடுறனால கழிவுகள்லாம் போய் தங்கி அதை ரொம்ப டஸ்ட்டியாக அந்த மாதிரி கொண்டு வருது சுத்தமான தண்ணீர் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல அப்போது சில கடந்த வருடங்களாக என்ன பிரச்சனை அப்படின்னா நிலப்பரப்பு அதாவது வயல் நிலம் ஏரி குளம் அது எல்லாமே வந்து மாசடையுது அது இல்லாமல் மலைகள் குன்றுகள் ஏரிகள்லலாம் வந்து நிறைய மாசடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ப்ளாஸ்டிக்னாலயே வந்து இதெல்லாம் மாசடையுது மாசடையுது அப்போ ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சின்னால் வயல்லலாம் நீட்டாக அழகாக பசுமையாக இருந்துச்சு காடுகள்லாம் பசுமையாக இருந்துச்சு மழை நல்லாவே இருந்துச்சு கண்குளிர நல்லா அழகாக இருக்கும் இப்போ பார்த்தோம்னா எல்லாமே காஞ்சிப் போய்டுது மழை அந்த அந்தந்த டைத்துக்கு மழை இல்லாதனால் அந்தந்த பருவத்துக்கு மழை வெயில் இல்லாத காரணத்தால் வந்து இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் வந்து ஏற்படுது பருவக்காலங்கள்ல வந்து அதே மாதிரி தான் மழையடிக்கிற காலத்தில் மழையடிக்க மாட்டேங்குது குளிர் வெயில் அடிக்கிற டைத்தில் வெயில் அடிக்க மாட்டேங்கிது இப்போ பார்த்தம்னா கோடை விடுமுறையில பார்த்தம்னா வெய்யில் வந்து அதிகமாக தாக்குது மனுஷங்களை வந்து அதிகமாக தாக்குது உயிர் பலி கூட ஆகுது அதே மாதிரி மழையிலா மழையினாலயும் வந்து என்ன ஆகுதுன்னால் நிறைய நிறைய சீட் சீற்றங்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது மழையிங்கும்போது நறையா மரம் வாழமரங்கள் வயல்வெளியில நறைய தண்ணி பூந்து சேதமடைய நிறையா இருக்குது இதனால நிறையா வந்து மாற்றங்கள் காலநிலை மாற்றம் வந்து அதிகரிச்சிகிட்டே இருக்குது